எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் ஒரு கொட்டை போட்டு சின்ன கம்பி வேலி கட்டி ஆடுகளை வளர்த்து வந்தோம் வெள்ளாடு வெள்ளாடு வளர்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு மாதத்துக்கு ரெண்டு குட்டி போடும் நாலு ஆடு இருந்தாக்கா ஒரு வருசத்தில் நாலு ஆடும் ரெண்டு ரெண்டு குட்டி போட்டால் நால் ரெண்டு எட்டு எட்டு நாலும் பன்னெண்டு ஆடாக ஆயிரும் பன்னெண்டு அப்படியே அடுக்கு அடுக்கு அதாவது அதாவது அடுக்கடுக்காக வளரும் ஆடு ஆடு வச்சுருக்குறவங்களுக்கு ஆடு வளர்க்க பெருமையாக இருக்கும் ஆடு வளர்க்குறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆடை வந்து நல்லா பார்த்துக்குணும் ஆட்டுக்கு வந்து எந்த வியாதியும் வராமல் அப்பப்போ கால்நடை ஆஸ்பெட்டலுக்கு போய் டாக்டரை இட்டுனு வந்து ஆடுங்களை பரிசோதிச்சு அதுங்களுக்கு சில மருந்துகள் கொடுக்கணும் ஊசி போடணும் சில சொட்டு மருந்து இருக்கு சொட்டு மருந்து ஆட்டுக்கு வாயில் ஊற்றுணும் இந்த மாதிரி ஆட்டுங்களை வந்து கண்காணிப்பாக வச்சுருந்தோம்ன்னா ஆடு நல்லா பெருகும் ஆடு வளர்ந்தா அந்த ஆட்டு சாணத்தைலாம் அள்ளி கொட்டி வச்சுருப்போம் இந்த ஆட்டு சாணத்தைலாம் மொத்தமாக சேர்த்து சேகரிச்சு வயலுக்கு கொண்டு போய் வயலில் வீசுவோம் நல்ல இயற்கை ஆர்கானிக் உரம் மாதிரி நல்லாருக்கும் ஆட்டு உரம் வந்து மிக சிறந்தது ஆடு வந்து வளர்க்குறதுங்கன்னா நமக்கு வந்து நல்ல பணமும் கிடைக்கும் குடும்ப செலவுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இப்போ வந்து ஆட்டுக்கறி வந்து எண்ணூறுரூவா விற்கிது அதுனால ஒரு ஆடு வந்து எப்படியும் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரும் ஒரு ஆடு வந்து எட்டாயர்ரூவாலருந்து ஒம்பதாயர்வா வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அதனால ஒரு மாத ஒரு ஆறு மாதத்துக்கு நாலு ஆடு வச்சுருந்தோம்ன்னா நன்னாங்கு பதினா நான் பதினாறு ஆடு இருபது ஆடுக்கிட்ட வளர்ந்துரும் சில ஆடு வந்து மூணு குட்டி போடும் சில ஆடு ரெண்டு குட்டி போடும் இந்த மாதிரி ஆடு வந்து பார்க்குறதுக்கு அது தீவனம் தீவனம் வந்து புல் புல் தழைகளை வந்து அறுத்துகிட்டு வந்து போடுவோம் கொண்டு வந்து கட்டிவிட்டோம்னா நைட்டில் சாப்பிடும் அதுக்கு தண்ணியும் வைப்போம் அது வந்து சில நேரங்களில் சோர்வாக இருந்தாக்கா தண்ணி நிறையா குழுப்பாட்டி விடுவோம் தண்ணி குடிச்சிதுன்னா கொஞ்சம் இதாயிடும் அதுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குறது சோளம் சோளத்தை வந்து இப்போ பொடியாக அரைச்சு அதை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுத்தம்ன்னா அந்த தண்ணியை டேஸ்ட்டாக சாப்பிடும் மற்றபடி புல் இதெலாம் அப்புறம் மாட்டு இந்த மலாட்ட செடி காஞ்சதை வந்து நல்லா அருமையாக சாப்பிடும் ஆடு ஆடு உற்பத்தியை வந்து பெறுறதுக்கு விலங்குகளுக்கு என்னென்ன அவசியன்றது நாங்கள் வந்து நடைமுறையில் பார்த்து தெரிஞ்சிகிட்டு கால்நடை வளர்ப்பில் நாங்கள் சிறப்பாக செஞ்சிகிட்டு வரோம் எங்கள் வீட்டில் நிறைய ஆடு இருக்கு ஆடு வேணுன்னா கூட என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிகிட்டு ஆடு வாங்குறதுக்கு நீங்கள் வரலாம்